சிறு வணிகமுனாக்கா புளிமா புளி செடியை எடுத்தோமா புளியமரம் எடுத்தாக்கா வருஷத்துக்கு ஒருநாள் தான் முதல் போடுறோம் அதில் முதல் போட்டாக்கா எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போனாக்கா அந்த புளி வரும் புளி வந்து ஆளுங்களை வந்து அடிச்சு வீட்டில் வந்து கொண்டு வந்து போட்டால் மூட்டையோட போட்டாக்கா அவங்களுக்கு திருப்பவும் ஒரு காஞ்சிட்டு திருப்ப அடிச்சாக்கா பொட்டு அடிச்சாக்கா ஒரு அப்டே வி கொட்டையோட விற்றாக்கா அவங்களுக்கு என்ன ஒரு கிலோ கிலோவுக்கு மேலே ஐம்பது அறுபதுரூவா தான் கிடைக்கும் இல்லைனாக்கா நாங்கள் இதுலையும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி அந்த பணம் ஜாஸ்தி வேணுன்னாக்கா உங்களுக்கு கொட்டை அடிச்சு அதை நார் கீர் இழுத்து கொட்டை கிட்டை எடுத்து சக்கை ரொட்டி மாதிரி செஞ்சு போட்டாக்கா அவங்களுக்கு கிலோவுக்கு ஒரு கிலோ எடுத்தாக்கா என்ன முந்நூறு முந்நூற்றம்பதுரூபா வரைக்கும் போகும் இல்லைனாக்கா அப்டே ப புளி விற்று கொட்டை எடுத்து கொட்டை அடிச்சு புளி புளி கொடுக்கணுனாக்கா ஒரு நூறு நூற்றம்பதுரூபா வரைக்கும் போகும் உங்களுக்கு அதே தான் முதல் நல்லா வரும் உங்களுக்கு வரும் அதனால் ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணுறாங்க சில பேர் இது மாதிரியும் பண்ணுறாங்க எப்படி வேணாலும் பண்ணிக்க காஸ் பண்ணலாம் இல்லைனா முதல் இந்த சப்பாத்தி மாதிரி பண்ணாக்கா ஒரு முந்நூறுரூவாய்க்கும் போகும் நல்லாருக்கும் அமௌண்ட்டு உங்களுக்கு